நாங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்களோடய சாமி கும்பிடும்போது ஃபர்ஸ்ட்டு இடம்லா சுத்தம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் க் சாமி எல்லாம் வந்து வெறும் தண்ணீரில் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எண்ணெய் காப்பு சாற்றிட்டு அதுக்கப்புறந்தான் அலங்காரமே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த நாள் பாத்திங்கனா வந்து ரொம்ப ஜோராக இருக்கும் மக்கள்லாம் வந்து அவங்களோடய ஃபா ஃபங்ஷனை வந்து கொண்டாடுறதுக்காக உறவினர்கள்லாம் கூப்பிட்ருப்பாங்க அது ரொம்ப பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் கிடா வெட்டுவோம் அதுக்கப்புறம் வந்து சமைச்சி போட்டு மறுபடியும் சாயங்காலம் வந்து மறுபடி கோயிலில் ஒன்றா சேர்ந்து ஆட்டம் போட்டிருப்போம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மறு பூஜை அப்படின் சொல்லி வச்சி அதோடய முடித்திருவோம்